எங்கள் ஊரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாடூர் கிராமம் பக்கத்தில் வந்து கரும்பாலை இருக்கு ரெண்டு ஒன்று வந்து துரூன் பக்கம் இருக்குது இன்னொன்று கச்சிராப்பள்ளியின் பக்கம் இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் பக்கத்துல எல்லாம் பால் மில் இருக்கு ஒன்று வந்து கோபுர நகர் பக்கம் ஒரு மில் இருக்கு ஒன்று எங்கள் வீட்டு பக்கத்துல பால் மில் இருக்கு பக்கத்துல கேஸ் ஆஃபீஸ் இருக்கு இன்னும் எங்கள் ஊரில் நெல் அரைக்கிற மிஷின் இருக்கு நெல் அரைக்கிற மிஷின் இருக்கு ரைஸ் மில் இருக்கு இன்னொன்று காட்டில் கரும்பு உருளைக்கிழங்கு மஞ்ச மஞ்ச எல்லாம் பயிர்களும் செய்யறாங்க இருந்தாலும் நல்லா உழைப்புக்கு நெல் அறுக்கறதுக்கு மிஷினும் நிறையா மிஷினும் அறுக்குது முத்துசோளம் அறுக்கிற மிஷின் இருக்கு அதனால எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாதும் நாங்கள் கேஸ் ஆஃபீஸ் இருந்தாலும் கேஸ் பொருள் வாங்கணுனா முன்னாடியே வாங்கிக்குவோம் கரும்பாலை போனா அதனால எங்களுக்கு ஒரு இது இல்லை எல்லாம் மக்களும் காட்டுக்கு போய் வேலை செய்வாங்க வேலை செஞ்சாலும் அனைவர்களும் அனைவரும் நல்லபடியாக இருப்போம் அதனால எங்களுக்கு அர்ஜெண்டுன்னா எங்களுக்கு நல்லபடியாக கரும்பாலையில் ஒன்னாக வந்து நாங்கள் போய் கரும்பு ஏற்றிட்டு போக சொன்னா வந்து ஏற்றிட்டு போவாங்க அந்த ஆலையில் ரெண்டு மில்லுக்கும் அனுப்பிவிடுவாங்க பால் வாங்கணுன்னா பால் மில் போய் பாலு ஸ்டோரு பக்கத்தில் தான் இருக்கு இந்து பாலு ஸ்டோருக்கும் அந்த பால் ஸ்டோருக்கும் நடுவில் தான் இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாடூர் கிராமம் வட்டம் அதனால காட்டில் எல்லாம் கரும்பு நெல் உருளைக்கிழங்கும் மஞ்ச எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை நல்லபடியாக நாங்கள் இது செய்யறோம் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை விவசாயம் பண்ணுறவுங்களுக்கு நல்லபடியாக நல்லபடியாக இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு இதை பற்றி பண்ணுற எங்களுக்கு கஷ்டம் இல்லாத இருக்கிறோம்